இந்தியாவில் அரசியல் பொறுத்தவரைக்கும் வெறும் போட்டி அரசியலாகவும் பணக்காரர்களுக்கான அரசியலாகவும் மட்டும் தான் இருக்குது இங்கே யாரும் வந்து மக்களுக்காக பணி செய்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தோணலை இந்தியா வந்து ஒரு அமைதிக்கான அடையாளமாக இருக்குது இப்போது உலக நாடு எங்கிலும் வந்து இந்தியா இந்தியாவை பற்றி தான் பேச்சு இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடு அப்புறோம் எந்த நாடுகளுக்கும் இடையில வந்து இப்போது சண்டை வந்தாலும் இந்தியா வந்து அமைதியான முறையில் பேச்சு வார்த்தை நடத்தி அவங்களை சமாதானப்படுத்த உதவியாக இருக்குது எனக்கு பிடித்த அரசியல் தலைவர்னால் அவர் வந்து காமராஜர் மட்டும் தான் அவர் நிறையா நல்லது பண்ணியிருக்காரு அவர் இப்போ இருந்துருந்தாருன்னால் இந்த நாடு வேற மாதிரி இருந்திருக்கும் சொல்லப்போனால் அவர் இந்தியாவுக்கு பிரதமராக கூட இருந்திருப்பாரு அவர் இல இலவசக் கல்விலேருந்து சத்துணவுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தார் எனக்கு இப்போ அவரை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் தரமான கல்வியும் அப்புறோம் சமமான மனநிலையும் கேட்டிருப்பேன்